ஹலோ ஹலோ பிரேமா அக்கா காய்கடைங்களா அக்கா நான் எப்பயுமே இங்கே தான் காய் வாங்குவேன் ரெகுலராக கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குதுங்களாக்கா கத்திரிக்காய் எவ்வளோங்க்கா கிலோ ஐம்பது ருபாய்ங்களா வெங்காயம்க்கா பெரிய வெங்காயம்

அப்படிங்களாக்கா சரிங்க்கா இது வீட்டு விசேஷம் அதான் காய் வேணும் தக்காளி வெண்டைக்கா அவரைக்கா இருக்குதுங்களா வேறு என்னக்கா இருக்குது

எப்படிக்கா ரேட்டெல்லாம் எப்படி நம்மக் கடையில் நல்லா இருக்குதுங்களா இல்லை அப்படிங்களா சரிங்க்கா வாங்கணும் வாங்கிட்டு வந்தோமுனா நீங்களே வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சி விட்ருவீங்களா இல்லை நானே எடுத்துட்டு வரணுமா

ஆ அப்படி ம் சரி இல்லைக்கா இப்போ நம்ம பக்கத்து கடையிலேலாம் கேட்டோம்னா வெங்காயம் வெலை கம்மியாக தான் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது ம் அப்படிங்களா பூண்டு பூண்டு என்ன வெலைக்கா விற்கிது நானூறு ரூபாய்ங்களா சரிக்கா நான் கொஞ்சம் காய் சில காயெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் போட்டுக்கங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லிலாம் போட்டுக்கங்க அக்கா கீரைல்லாம் வைச்சிருப்பிங்களா கீரைல்லாம் இல்லிங்க இல்லை காலையில் நம்ம காலையில் சீக்கிரமாக வந்தோம்னா இருக்குதுங்களா அது எல்லா கீரையும் கிடைக்குமுங்களா அப்படிங்களா சேரிங்கக்கா பீர்க்கங்கா இருக்குதுங்களா அது எவ்வளோ அரை கிலோவே நாற்பது ரூபா வருதுங்களா இன்னும் ஹோல்சேலாக நம்ம நிறைய காய் வாங்கும்போதெல்லாம் வெலை கம்மியாக தானேக்கா சொல்வாங்க நீங்கள் என்ன இவ்வளவு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் எவ்வளோன்னு இங்கேயே கரெக்டாக விலைய சொல்லிட்டிங்கனா தான் நம்ம அப்புறம் கடையில் வந்து நம்ம பேரம் பேசுகிற மாதிரி இருக்குமில்ல எதுங்க எதுங்க அப்படிங்களா சரிங்க தக்காளி எப்படி போகுது பத்து ரூபாதான்ங்களா அப்போ நம்ம ஒரு ஒரு பெட்டியாகவே அப்படியே பெருசாகவே நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆ சரிங்க்கா இஞ்சி இங்கே இஞ்சி வந்து பாத்தோமுன்னா எம்பதுரூவாய்க்கு விற்கிறாங்க தெரிஞ்ச கடையில் வாங்கும்போது சரி நம்ம எல்லாம் அதான் ஒரே கடையிலேயே எல்லாம் வாங்குனோம்னா கொஞ்சம் வெலை கம்மியாக இருக்கும் இல்லையா அதுக்காகத்தான் ஆ அப்படிங்களா எனக்கு ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் அப்புறம் இருக்கிற எல்லா காயிலேயும் முட்டைகோஸ் போட்டுக்கங்க அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுக்கங்க அப்புறம் வேறு என்ன காய் இருக்குதுனு சொன்னிங்க சரி சௌவ் ஜெய் காயை போட்டுக்கங்க முருங்கைக்காய வந்து ஒரு ஐம்பது காய் அறுபது காய் போட்டுக்கங்க அப்புறம்க்கா என்ன எதுக்கா சரிக்கா எல்லாம் போட்டுக்கங்கக்கா எல்லாம் ஒரு ஒரு ஒரு நாற்பது பேர் சாப்பிட்றளவுக்கு சமைக்கணும்னா அப்போது எவ்வளோ வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆ அந்தமாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுமாதிரி பார்த்து போட்டு வையுங்க ஆ இதெல்லாம் எவ்வளோ வெலை வருது அப்படின்றதையும் கொஞ்சம் போட்டு வைச்சிட்டிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோன் பண்ணி சரிங்க சரிங்க நீங்கள் விலைய அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் திரும்பவும் கால் பண்ணி சொல்கிறேங்க ஆ சரிங்க வைச்சிட்டுங்களா ஆ சரிங்க